எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளுர் தெய்வம் சொற்கேட்டு விநாயகர் கோ கோட்டை நாச்சியம்மன் கோவில் என்னென்ன நிறைய கோவில்கள் இருக்கின்றன எங்கள் கோவில்களில் காலையில் சிறப்புப் பூஜை நடைபெறும் பிறகு மதியம் பன்னெண்டு மணி அளவில் சிறப்பு பூஜை நடைபெறும் பிறகு மாலை நான்கு மணி அளவில் சிறப்பு பூஜை நடைபெறும் மூன்று நேரமும் சிறப்பு பூஜை செய்வார்கள் சொற்கேட்ட விநாயகருக்கு ஏற்ற பூவாக அருகம்புல் வாங்கிக் கொண்டு செல்வோம் பிறகு தினமும் விளக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம் பிறகு தேங்காய் சிதறு தேங்காய் உடைப்போம் எல்லா கோயில்லேயும் சிதறு தேங்காய் உடைப்போம் எங்கள் கோயில்களில் தினமும் சொற்கேட்டு விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்த சாமி அவங்க ஏன் அவங்க என்ன கேட்டாலும் தருவாங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமி ஸோ தினமும் அந்த சாமி போய் கும்பிட்டு நம்ம மன கஷ்டத்தை எல்லாம் சொன்னோம்னால் கொஞ்சம் மனது அமைதியாக இருக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரு மனது மன நிம்மதி கிடைக்கும் ஒவ்வொரு கோயில்லேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்தமாதிரி இந்தக் கோயிலில் வந்து ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற கிளையில் வந்து தொட்டில் வாங்கிப் போட்டோனால் சீக்கிரமாக கல்யாணம் ஆனவங்களுக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் இந்தமாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது